முன்னெல்லாம் ப வந்து பறவைகள் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் பார்ப்போம் வீட்டுக்கு வந்து கோழிகள் வளர்ப்போம் காக்காயெலாம் வந்து மரமெல்லாம் அப்பெல்லாம் நிறையா இருந்ததுனால் நிறைய பறவைகள் மரத்தில் வந்து உக்காரதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்பெலாம் மரமே அழிஞ்சு போய்டுச்சு எல்லாமே மாடி வீடும் அதுவும் இதுவுமா கட்டினதுனால மரத்தெல்லாம் வெட்டிவிட்டு பறவைகளை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது எல்லாம் போய் நம்ம போய் சரணாலயத்துக்கு போய் பார்க்குற மாதிரி நிலமையா ஆகிட்ச்சு அதனால் வீட்டில் இப்போ நம்மவே வந்து கூரைலேயோ எதுலேயோ சாப்பாடு அதுக்கு போட்டோம்ன்னால் எல்லா விதமான பறவைகளும் வந்து சாப்பிட்றத நாங்களே பார்த்துருக்கோம் நாங்களே போட்டுக்கிட்டிருக்கோம் அதுமாரி அதுக்கு தண்ணி வைக்கிறது சாப்பாடு நல்லா போட்டோம்ன்னால் நிறைய பறவைகளெலாம் வந்து உக்காந்து சாப்பிட்றதெல்லாம் அழகா இருக்கும் பாக்குறத்துக்கு அதுமாதிரி நம்மளே வர வைக்க வேண்டிதான் இந்த பட்டாம்பூச்செல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எப்பயாவது இந்த செடி கொடியில் வந்து உக்காரும் அது கலர் கலராக வந்து ஆரஞ்சு மஞ்சள் அந்தமாதிரி கலரில் வந்து உக்காரத பார்க்கும்போதே அழகாக இருக்கும் அதெல்லாமும் இப்பெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது